எங்கள் ஊரில் இருக்க கலைப்படைப்புகள்னு எது எதுனுப் பார்த்திங்கனா விசிறிமட்டை செய்கிறது பாய் செய்கிறது கட்டில் செய்கிறது இதெலாம் எங்கள் ஊரில் இருக்கற கலைப்படைப்புகள் இது எப்படி விளம்பரப்படுத்துவாங்கனா ஊரூராக தெருத்தெருவாக வந்து கத்தி விற்றுட்டுப்போவாங்க அப்படி இல்லைனா நோட்டீஸ் ஓட்டுவாங்க வீடு வீடாக வந்து சொல்லிட்டுப் போவாங்க வாட்ஸாப் இருந்துச்சுனா வாட்ஸாப் குரூப்பில் து மெஸ்ஸேஜில் ஃபார்வர்டு பண்ணுவாங்க ஸ்டேட்டஸ்ஸாக போடுவாங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவாங்க வீடு வீடாக வந்து சொல்லிட்டு அப்புறம் உங்கள் தெரிஞ்சவங்கயிருந்தால் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்கிட்டல எல்லாம் தரமானப் பொருள் தான் எல்லாம் டிஸ்கவுண்டு தான் உங்குளுக்கு ஏற்ற விலயில நாங்கத்தரோம் அப்படி சொல்லி விற்றுட்டுப்போவாங்க அப்படி இல்லையா ஒரு மெயின் ரோடுனா அந்த ரோட்டில் வச்சு அங்கே வச்சு விற்றுட்டுருப்பாங்க இதுபோல் நாங்கள் விற்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுட்டு இதுபோல் இந்த பொருளெலாம் எங்கள்கிட்ட இருக்குது தரமான விலயில தரமான பொருள்களை விற்கிறோம் வேணும்னா வந்து வாங்கிட்டுப்போங்க அப்படினு விளம்பரப்படுத்துவாங்க இதலாந்தான் இதுதான் கலை பொருட்களின் விளம்பரம் பற்றி சொல்கிறேன்